எங் எங்கள் தோட்டத்தில் தோ உழவு தொழில் செய்யும் குப்பா என்கிறவரை நாங்கள் வைத்திருக்கிறோம் அவருக்கு நாங்கள் சில வழிமுறைகளை எங்கள் கணவர் வந்து அவருக்கு தெரிவிப்பார் இந்த காலத்தில் இந்த மாதிரி பயிரிட வேண்டும் இந்த மாதிரி பயிரிடவென்றால் அது வந்து உனக்கு லாபம் தராது என்று அவருக்கு அறிவுரை கூறுவார் அவர் வந்து அக்ரிகல்ச்சரில் நிறைய நண்பர்கள் அவருக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக விதைகள் எப்படி தரமான விதைகள் விதை இடுவது அது எந்த காலத்தில் விதை இட வேண்டும் எப்படி பயிரிட வேண்டும் எந்த மாதிரி சூழ்நிலையில் பயிரிட வேண்டும் இந்த மாதிரி தண்ணீர் எவ்வளவு அந்த பாய்ச்சி இட பாய்ச்ச வேண்டும் அந்த நிலத்திற்கு இந்த மாதிரி போன்றவற்றை உரமிடுவது மற்றும் அதற்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன அளிக்க வேண்டும் என்ற இது பற்றி அவர் தெரிந்து கொண்டு அவருக்கு சில அறிவுரைகளை அறிவிப்பார்